எனக்கு பிடிச்சதுனா சென்னையில வந்து மெரினா பீச் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா ஜாலியாக அப்டேயே இருந்துட்டு அப்டேயே சுண்டல் விற்பாங்க குதிரை சவாரி நிறையா இதுருக்கு அங்கலாம் அப்டேயே போய்ட்டு சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது சென்னை மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா அப்டேயே பக்கத்தில் மகாப்ஸ் இருக்குது மகாப்ஸ் போனீங்கன்னா அதுவும் அதேமாதிரிதான் ஃபுல்லா சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது பீச்சில் ஃபுல்லா சுத்திட்டு ஜாலியாக இருந்துட்டு வரதுக்கே ஒரு நாள் பத்தாது இந்தாண்டை மகாபலிபுரம் ஈசிஆர் அங்கே நிறையா சென்னையில எடுத்துகிட்டிங்கன்னா மெயினான சிட்டியில வந்து இப்போ வடபழனி அங்கே முருகன் கோவில் இருக்குது இந்தாண்டை வடபழனி கோயம்பேடு மார்க்கெட்டிருக்குது சென்னையில ஈசிஆர் ரோடுடிருக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது சென்னையில அதுலாம் சென்னைக்கு போனாவே அது ஒரு தனி ஃபீல் தான் சென்னைக்கு போனாவே சென்னைக்கு போய்ட்டாவே அங்கே நிறையா அங்கே டெம்புள் இருக்குது எல்லாமே இருக்குது சென்னை எடுத்துகிட்டிங்னா சென்னையில ஹில்ஸ்சு எல்லாமேயிருக்கு சென்னை ஹீல்ஸ் இந்தாண்டை அப்டேயே கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறையா ஃபாரெஸ்ட் ஏரியா இருக்குது டெம்புள் இருக்குது ஈஸா கோயிலிருக்குது பார்க் நிறையாருக்கு லேக் நிறையாருக்கு ரிவர் நிறையாருக்கு அந்தாண்டை அப்டேயே போனீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல்லாம் சூப்பரான வீயூவ் இருக்கும் அப்டேயே நல்லா ஃபுல் ஃபில்லாருக்கும் அப்பறம் வந்து அப்டேயே அங்கே போனீங்கன்னா அந்தாண்டை அப்டேயே அப்டேயே கேரளா பார்ட்ரு அங்கலாம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் சூப்பராயிருக்கும் கொச்சின்லாம் போனால் இன்னும் பயங்கரமாயிருக்கும் அங்கே அப்டேயே பா அப்டேயே சூப்பராயிருக்கும் அதுலாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு இருக்கும் கொச்சின்லாம் போனீங்கன்னா அப்படி இருக்கும் கொச்சின் போய்ட்டு ஃபுல்லா ஒரு நாள் போய்ட்டு சுத்தி பார்க்கவே முடியாது அந்தளவுக்கிருக்கும் கொச்சின்ல இந்தாண்டை வந்தீங்கன்னா அப்டேயே சேலம் சேலம் வந்தீங்கன்னா ஏற்காடிருக்கு நிறையா டெம்புள் இருக்குது திருச்சியில வந்திங்கனாலும் நிறையா டெம்புள் இருக்குது ஏற்காடிருக்கு தமிழ்நாட்டிலே நிறையா இடம் இருக்குது தமிழ்நாட்டில எனக்கு ரொம்ப பிடிச்ச இடன்னா சென்னையிலதான் சென்னையிலதான் எனக்கு பிடிக்கும் சென்னை கோயம்புத்தூர் மட்டுந்தான் எனக்கு பிடிக்குமே வேறு எங்கேயும் அவ்வளோக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் அங்கேதான் இருந்தேன் அங்கங்கே போயிருக்கேன் அதனால் நான் சொல்றேன் இல்லைனா எனக்கும் அது தெரியாது சென்னை போயிருக்கேன் வடபழனி கோயிலுக்கு போயிருக்கேன் பார்க்குக்கு போயிருக்கேன் கோயம்புத்தூர்லதான் நான் இருக்கேன் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கதனால அங்கே ஈஸா இருக்குது நிறையா டெம்புள் இருக்குது நிறையா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது ஹில்ஸ் இருக்குது அங்கலாம் ஜாலியாக போய்ட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து இந்தாண்டை அப்புறம் சேலம் வந்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு மூணு நாலு பிளேஸ் நான் மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன் இந்தாண்டை ராமேஸ்வரம் வந்திங்கன்னா அங்கே இது பாம்பன் பாலம் இருக்குது அங்கலாம் சூப்பராயிருக்கும் வீயூவ்வு பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் எடுத்துகிட்டிங்கனா இதே மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அங்கே போகவே அங்கே நல்லாயிருக்கும் நிறையா மதுரையிலியும் நிறையா டெம்புள் இருக்குது திருச்சியிலியும் நிறையா டெம்புள் இருக்குது திருச்சியில வந்து டெம்புள் வந்து நிறைய டெம்புள் இருக்குது அங்கே போனீங்கனாவே அங்கே போனீங்கன்னா டெம்புள் இருக்குது டெம்புளை முடிச்சிட்டிங்கனா அடுத்து திருச்சியிலேந்து இந்தாண்டை இந்தாண்டை ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் இன்னும் சூப்பராயிருக்கும் ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய பிளேசஸ் இருக்குது ஹில்ஸ்சு அங்கலாம் கிளைமேட் சூப்பராயிருக்கும் வீயூவ் சூப்பராயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஊட்டி கொடைக்கானல்லாம் அங்கே போனாவே ஒரு நல்ல ஒரு டிப்ரெஷன் எல்லாமே குறையும் மைண்டு ரிலாக்ஸ்சாயிருக்கும் நிறையா பிளேசஸ் இருக்குது தமிழ் நாட்டிலே இதுமாரி டெம்புல்ஸ் எடுத்துகிட்டா தஞ்சாவூர் கோவில் இருக்குது தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் கோவில் பார்க்க அதுவும் நல்லாயிருக்கும் ராஜராஜ சோழன் கட்டினது அதுவும் நல்லாயிருக்கும் நிறையா தஞ்சாவூர்ல அந்த கோயில் மட்டும் அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃபில்லான இடம் தஞ்சாவூர்னா அங்கே போய்ட்டு அந்த கோயிலை பார்க்குறதுக்குனா எவ்வளோ பேர் வருவாங்க நிறைய பேரை பார்க்கலான் புதுசாக அதுமாரி நல்லா ஒரு நல்ல மைண்ட் செட்டாயிருக்கும் ஃபிரீயாக அவ்ளோதான் எனக்கு தெரிஞ்சது